ஹலோ வணக்கம் சார் ஆமாங்க சார் பைக் ஷோரூம்லேருந்து தான் சார் பேசுகிறோம்

சார் ஸ்ப்ளெண்ட்ரு இருக்குது டிவிஎஸ் ஸ்கூட்டி இருக்குது சூப்பர் எக்ஸெல் இருக்குது ஸ்கூட்டி இருக்குது என்ஃபீல்டு இருக்குது அப்புறோம்

என்ஃபீல்டு சார் டூ டூ லேக்ஸ் வருதுங்க சார் மைலேஜா அது அது இப்போ இப்போ நாற்பது கிலோ மீட்ரு போயிருக்கும் சார் ஆமாங்க சார் அப்புறம் யமஹா இருக்குது பிஎம்டபுள்யூ இருக்குது நிறையா பைக்கு இருக்குது சார் நீங்கள் என்ன பைக் சார் எதிர்பார்க்கு எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி மாடல் பார்க்குறீங்க ஸ்ப்ளெண்டர் எஸ்கே செவன்னா ஒ ஒ ஒரு லட்சத்தி பத்தாயரூபா வருது சார் ஆமாம் சார் நீங்கள் ரெடி கேஷாக கொடுத்துட்டு எடுத்தீங்கன்னா ட்யூ அமௌண்ட்டு போட்டாலும் அது ஃபைனான்ஸு மூலிமா தான் சார் அது பார்த்து சொல்லுவாங்கள் உங்களுக்கு எப்படி சார் ரெடி கேஷா இப்போ எடுக்கிறா மாதிரியா எப்படிங்க சார் சார் மொ அந்த மாதிரி ஷோரூமில் இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் ஆனது இல்லை அதனால் நீங்கள் வண்டி கொடுக்கும் போது எல்லாம் செக் பண்ணி தான் சார் கொடுப்போம் இன்ஜீனு அதுதான் வண்டி நீங்கள் வண்டி புதுசாக வண்டி வாங்க போது கூட பெட்ரோலு இதை இதெல்லாம் டேங்க் ஃபில் பண்ணி தான் சார் கொடுப்போம் நீங்க ஒரு ரைடு வண்டியை ரைடு பார்த்துக்கூட நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டுப் போகலாம் சார் நீங்கள் இப்போ வண்டியோடய டயரு வண்டியோடய டயரு சார் சொல்லுங்கள் புரியல சார் அது ப இது நீங்கள் சொல்கிற ஸ்ப்ளெண்டர் வந்து எப்படியும் எழுபது அறுபத்தஞ்சு கொடுக்கும் சார் எல்லாத்தோடையும் வண்டி வண்டிலாம் எந்த கண்டிஷனு எந்த பிரச்சினையும் இல்லைங்க சார் வண்டி வந்து டயர் கண்டிஷனு அதோடய ஒன் இயர் எல்லாம் எல்லாமே எல்லா பார்ட்ஸுக்குமே வாரண்ட்டி தான் சார் கொடுத்துருப்போம் பேட்ரயில் இருந்து எல்லாமே சார் நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கு வந்து எடுத்துன்னு போயிடலாம் சார் நீங்கள் வண்டிலாம் எப்போயுமே ரெடியாக தான் சார் இருக்குது சார் நீங்கள் எப்போ சார் வரேன்னு சொல்லுங்கள் நாங்கள் நோட் பண்ணிட்டு உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்

ஷோரூமு சரிங்க சார் நோட் பண்ணியாச்சு ஆ சரிங்க சார் ஷோஷோரூம் டைமிங் சொல்லிக்கிறேன் சார் ஷோரூம் ஓப்பனிங் டைம் சொல்லிக்கிறேன் சார் க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங் டைம் சார் மார்னிங் எட்டு மணிலேர்ந்து ஈவ்னிங் செவனோ க்ளாக் வரைக்கும் இருக்குது சார் நீங்கள் இந்த டைமுக்குள்ள எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து இப்போ வண்டி உங்களுக்கு வண்டி வந்து முதல்ல வண்டியை வந்துப் பாருங்கள் ஒரு கொட்டேஷன் ஒன்றுப் போட்டுப்போங்க நீங்கள் வீட்டில் கூட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சுதுன்னா எடுத்துகிட்டுப் போங்க எடுத்துக்கலாம் வண்டியை புது வண்டியை எடுத்துக்கலாம் இல்லை நம்மக்கிட்டையே நம்ம ஷோரூம்லையே ஃபைனான்ஸ் போ போட்டுத் தருவாங்கள் ஃபைனான்ஸ் மூலிமாக் கூட அதுதான் சார் நீங்கள் இப்போ நேராக ரெடி கேஷா பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் ஷோரூம் மூலியமா எங்கள் சார்பாக நாங்கள் பண்ணித்தருவோம் நீங்கள் ஃபினான்ஸ் மூலியமா எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பேங்க்கு ஆஃபீஸருங்கள்ட்ட தான் சார் பேசணும் பேசணும் நீங்கள் பேசி நீங்கள் கே கேட்டுக்கலாம் ஏன்னால் எங்களோடய முடிஞ்சு சார் எங்கள் எங்கள் மூலியமா என்னா செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சுத் தருவோம் சார் நல்லபடியாக இல்லை எங்கே சரிங்க சார் எங்களோடய ஷோரூம் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தானே சார் நீங்கள் உங்களுக்கு ஓகே சார் தேங்க் யூ சார்